ஹலோ ஹலோ அண்ணா வணக்கம் என்ன பிரபு காய்கறி கடைங்களா அப்பறம் வணக்கம் வணக்கம் வணக்கம் ம் அப்புறம் என்ன காய்கறிலாம் இருக்குது ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ சரி சரி சரி அப்பறம் தக்காளி எவ்வளோங்க கிலோ என்ன ஆ ஆ ஆ உழவர் சந்தைலலாம் பத்துரூபாக்கு விற்கிது நீங்கள் இருபத்தி ரெண்டு ரூபான்றிங்க ஆ உங்கள் பிரபு கடை தக்காளின்னோனே வெலை அதிகமா ஆ ஆ ஆ ஆ சரி சரி சரி சரி ஆ ஆ ஆ சரி சரி பரவாயில்லை நல்ல பொருளாக கொடுங்க ம் அப்புறம் இது வெண்டைக்கா இருக்குதுங்களா வெண்டைக்கா எவ்வளோங்க கிலோ எல்லாமே ஒரே மாதிரி யூனிஃபார்மாகவே சொல்கிறீங்க எல்லாம் இருபது ரூபாய்க்கு மேலேயா ஆ ஆ ஆமாம்மா ஆமாம்மா ஆ நல்ல பிஞ்சுக்காயா பார்த்து எல்லாம் எடுத்து வையுங்க ஆ என்ன வெண்டைக்காய பொறுத்தளவு நல்லா பிஞ்சுக்காயா சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் முத்தல் காயெல்லாம் எல்லாம் நார் நாராக வரும் ஆ இது வெள்ளை முள்ளங்கி இருக்குதுங்களா ஆ ஆ ஆ ஆ சரி சரி சரி சரிங்க எனக்கு கொஞ்சம் ஆ ஆ ஆ சரி எனக்கு கொஞ்சம் எல்லாம் தக்காளி ஆ இந்த வெண்டைக்கால நம்ம இந்த வெள்ளை முள்ளங்கி ஒரு ஒரு ரெண்டு தேங்காய் ஆ முட்டைக்கோசு ஆ கேரட்டு கொஞ்சம் எடுத்து வையுங்க நான் ஈவினிங் வந்து உங்களை சந்தித்து வாங்கிக்கிறேன் ப்ரதர் ஆ ஆ ஓ அப்படியா டோர் டெலிவரியும் உண்டா ஆ ஓ சரி சரி சரி சரி சரி சரி சரி சரிங்க சரி சரி சரி அப்போ அது அப்போ அது இன்னும் எனக்கு ரொம்ப வசதியாக போச்சுங்க ஆ இப்போ என்ன என் நம்பர் ஃபோன் நம்பர் சொல்லட்டுங்களா ஆ ரைட்டு அதில் இது பண்ணிக்கங்க நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்புறம் கொடுத்துட்டால் ஆ சரிங்க சரி சரிங்க சரிங்க சரி சரி ஆ சரி சரி சரி சரி சரி சரி பார்த்து நல்ல பொருளாக அனுப்பி விடுங்க நான் இப்போ வாங்கிக்கிட்டு காசு கொடுத்து விட்றங்க நன்றி நன்றி நன்றி நன்றி தேங்க்யூ சார் ஆ